ஓகே டன்னு இப்போ தருமபுரி மாவட்டத்தில் நம் பார்த்தீங்கன்னாக்கா சுத்தம் பண்ணுறதுல பார்த்தீன்னாக்கா நம்ம தாலுக்கா ஆஃபிஸ்ஸெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது எடுக்கிறது ஒக்கேனக்கலில் ரொம்ப பேப்பர் பொலியூசனெல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் இதை கட்டுபடுத்துகிறது அப்படின் சொல்லிட்டு ஒரு தொண்டு நிறுவனம் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிகிட்ருக்குது அனாதை ஆசிரமத்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சு கொடுத்துட்ருக்கறது அதுவும் இல்லாது ஒரு தாலுக்கா ஆஃபிஸ்சில் பார்த்தீன்னாக்கா இந்த மரம் செடி கொடி எல்லாம் வேஸ்ட்டாக சும்மா முள் புதரா வளர்ந்துருக்கறதெல்லாம் வெட்டி வீசாடிவிட்டு நோண்டிவிட்டு நல்லா மா மக்களுக்கு பயன்படக்கூடிய வேப்ப மரம் புங்கை மரம் இலுப்பை மரம் அந்த மாதிரி பயன்பாடு உள்ள மரங்களெல்லாம் இப்போ ஜனங்களுக்கு உண்டான ப பயன்தரக்கூடிய மரமாக வந்து பனைமரம் அந்த மாதிரி ஏரி ஓரத்தில் நடுகிறதெல்லாம் அந்த மாதிரி தாலுக்கா ஆஃபிஸ்சில் எல்லாம் புல்லாக ஒவ்வொன்றும் க்ளீன் பண்ணி நடந்துகிட்ருக்குது ஒரு வேலை தொண்டு நிறுவனம் செஞ்சுட்ருக்குது போச்சம்பள்ளிலேயும் கொஞ்சம் ஒரு குரூப் போய் செஞ்சு கொடுத்ச்சி காரியமங்கலத்திலேயும் செஞ்சு கொடுத்ச்சி இப்போ பாலக்கோட்லேயும் செஞ்சு கொடுத்துட்ருக்குது கலெக்ட்ரேட்டில் பா தருமபுரிலேயும் செஞ்சு கொடுத்ச்சி அது இல்லாது இப்போ ஒக்கேனக்கலில் போய்விட்டு அதுவும் பார்த்தீன்னா அந்த பேப்பரு பொலியூசனு வாட்ரு கேன்ஸு பிளாஸ்டிக்ஸு இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டு வந்துச்சி அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்குது அப்புறம் அனாதை ப பசங்களுக்கும் கொழந்தைங்களுக்கும் வந்து ஒரு சில விஷயலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்குது